இப்போயெலாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தபடும் ஆப்ஸ் என்னென்னா ஃபேஸ் புக் இன்ஸ்ட்டா வாட்ஸ்சப் ட்விட்டர் இந்த இது மாதிரி ஆப்ஸில்தான் நிறையா பேர் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இதால் நிறைய நம்மளுக்கு நல்ல பெனஃபிட்ஸ்யும் இருக்குது நெகட்டிவ் ஆர் பாஸிட்டிவ் நிறையா இருக்குது இந்த ஆப்ஸ் மூலமாக சில பேர் வந்து இந்த ஆப்ஸ்ஸை பார்த்தா இப்போ டென்ஷனாக இருக்கும் போது இந்த ஆப்ஸ் குள்ளே வந்து சில ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஃபேஷன் ஆகுது பசங்கள் வந்து ஸ்கூல் பசங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஆப் குள்ளே போய் வீடியோகள் பார்த்தா அவங்க ஒரு ஃபை ஃபை ஒரு ஃபை மினிஸ்ட் அது மாதிரி ரிலாக்ஸ்வேஷன் அடைகிறாங்க வீட்டில் இருக்க பேரன்ட்ஸும் அதே மாதிரி தான் இந்த ஆப்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக வந்து ஃபேஸ் புக் இன்ஸ்ட்டா வாட்ஸாப் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசுணும்னால் இப்போது வந்து முன்னலாம் வந்து லான் லைன் லான் லைன் அது மாதிரி நம்பரை போட்டு காயின் போட்டு பேசுவாங்க ஆனால் இப்போது அப்படி இல்லை வாட்ஸாப் சாட்டிங் தான் எல்லாமே சேட்டிங் இன்ஸ்ட்டா வாட்ஸாப் ஃபேஸ் புக்கு இதில் எல்லாமே சாட்டிங் செக்சன் இருக்குது சேட்டிங்க்கில் போய் ஒருத்தர்கூட வந்து டேரெக்ட்டாக பேசாமல் இண்டேரெக்ட்டாக போய் சேட் பண்ணிகிட்டு இருக்குது என்ன பண்ணுற சாப்பிட்டியாண்ட்டு நம்மள நம்மளயே நாம் மறந்துட்டு அந்த சேட்டிங்கில் நம்ம ஒவொருத்தரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கோம் இது மூலமாக நிறைய ஃபெனிஃபிட்ஸ் இருக்குது இது மாதிரி இப்போ தொலைவில் இருக்கிறவுங்கள நம்ம இந்த இந்த ஃபோன் மூலமாக இந்த ஆப்ஸ் மூலமாக அவங்கள டேரக்டாக நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாம் ஆனால் பாசிட்டிவ்னு பார்த்தா இதில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க சில பேர் இது வந்து ஃபோன் இல்லாமல் இந்த ஆப் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட இவங்க இதை விட்டு இருக்க தனியாக விலகி இருக்க மாட்டேறாங்க இதில் நிறையா சில்ட்ரன்ஸ் நிறையா பேர் அஃபெக்ட் ஆகுகிறாங்க இந்த ஆப்ஸ் மூலமாக